எனக்கு ரொம்பவும் பிடிச்ச புக்கு அப்படின்னு சொல்ல போனால் ஃப்ராங்கென்ஸ்டைன் மேரி ஷெல்லி எழுதுனது அது வந்து ஓ ரொம்பவே கொஞ்சம் ஹாரரான இது ஒரு மூவி அதில் வந்துவிட்டு ஒரு மான்ஸ்டர் வந்து இருக்கும் ஒரு அதாவது தமிழ் படம் கூட கூட ரிலேட் ஆனது நெ அதாவது இறந்து போன பொருட்களை வச்சு இறந்து போன பொருட்களில் இருந்து இவங்க வந்துவிட்டு ஒரு மனிதனை வந்துவிட்டு உருவாக்குவாங்க இந்த இந்த இந்த ஒரு புக்கு வந்துவிட்டு நிறையா பேர் வந்துவிட்டு அடாப்ட் பண்ணி படமாக கூட எடுத்துருக்காங்க ஆனால் வந்துவிட்டு கொஞ்சந்தான் அந்த ஒரு மாடல் தான் இந்த புக்கை வந்துவிட்டு இப்போ ரிசண்ட்டாக வந்த நெட்ஃப்ளிக்ஸ் மூவியில அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வெட்னஸ்டே ஆடம்ஸில் கூடம் அந்த புக்கை வந்து காட்டிருப்பாங்க ஃப்ராங்கென்ஸ்டைன் புக்கை அந் அதில் அந்த வெட்னஸ்டே ஆடம்ஸில் கூட மான்ஸ்டர் தான் டெட் பாடிஸோட பாட்ஸில் இருந்து ஒரு மனிதன வந்துவிட்டு திரும்ப உயிரில் கொண்டு வர்றது மாதிரி தான் இருக்கும் லைட்டாக தான் இருக்கும் ஆனால் வந்துவிட்டு இந்த புக் வந்துவிட்டு ஃபுல்லாகவே ஒரு ஒரு இறந்து போன நிறையா உயிரினங்களோடைய உறுப்புக்கள்லருந்து ஒரு மனிதனை வந்துவிட்டு உருவாக்குவார் ஒருத்தர் அந்த உயிரினம் வந்துவிட்டு எப்படி வந்து மனிதர்களால் ஒதுக்கப்பட்டுச்சு அந் அது எப்படி மனிதர்கள் வந்து அதை பார்த்து அந்த உயிரினத்தை வந்து பார்த்து வந்து பயப்புடுவாங்க அது அதனால் ரொம்ப அது வந்து கஷ்டப்பட்டும் அன்புக்காக ரொம்ப ஏங்கும் இது எல்லாமே பார்த்துட்டு அது வந்து அவன் அதை உருவாக்கின ம ஒரு ஷன் ஒருத்தவன் இருக்கான்ல அவன் மேலையே வந்துவிட்டு ரொம்ப கோபமாயிட்டு அவனோடைய உறவினர்கள்லாம் வந்து கொன்ட்றும் அவன் அந்த உருவாக்கனவன் கிட்டையே போயிவிட்டு எனக்காக ஏன் ஏன் கூட இருக்கருத்துக்காக இன்னோரு உயிரினத்தை வந்துவிட்டு நீ உருவாக்கி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அது கேட்குமோது இவன் வந்துவிட்டு பயந்துகிட்டு உருவாக்கி தரமாட்டான் அதனால் வந்துவிட்டு அந்த உருவாகனவன் கல்யாணம் பண்ணிக்க போகற பொண்ணையும் வந்துவிட்டு இந்த மான்ஸ்டர் வந்து கொன்றுடும் அவனோடைய நண்பன கொன்றுடும் எல்லாரையுமே வந்துவிட்டு இது கொன்றும் கடைசியில அந்த உருவாக்கனவனே வந்து இறந்து போய்விடுவான் அதை பார்த்து வந்து இது ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப அழுவும் கதை வந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகப் போக வந்துவிட்டு ரொம்பவே அதாவது என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்ன நடந்தது யார் அவங்களோட தம்பியை வந்து கூட கொன்றுடும் தம்பியை யார் கொன்றா யார் கொன்றா அப்படின்ற மாதிரி இருக்கும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக வந்துவிட்டு போகும் அதனால் படிக்க படிக்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு நான் திரும்ப திரும்ப அந்த அந்த புக்கை படிச்சேன் எனக்கு வந்து ஆ பேஸிக்காக வந்து ஹாரர்னாக வந்து ரொம்பவே பிடிக்கும் அதனால் வந்துவிட்டு இந்த புக் அதனாலவோ என்னவோ இந்த புக் வந்துவிட்டு எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிச்சு இதை வந்துட்டு மொத்தமாக வந்துவிட்டு ஒரு மூவியாக பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆசை ஏன்னா வந்துவிட்டு ஸ் அதான் ஸ்டார்டிங்கில வந்துவிட்டு அவனோடைய தம்பி வந்து இறந்துருவான் அதை யார் கொன்றாங்க இவன் குற்ற உணர்வில் இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் போகும் போகப் போக தான் வந்துவிட்டு கதையில வந்துவிட்டு அந்த மான்ஸ்டரை வந்து அரு அருமையாக வந்துவிட்டு கொண்டு வருவாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதனால் வந்து ரொம்ப பிடிச்ச புக்குனா அது மாரி ஷெல்லி எழுதின ஃப்ராங்கென்ஸ்டைன் தான்